ஒவ்வொரு விவசாயிமே தன்னோடய விளைச்சலை அறுவடைபண்ணி அதுலேருந்து ஒரு பகுதியை வந்து அடுத்த விவசாயத்துக்கு பயன்படுத்தும் வகையில் விதைகளாக சேகரித்து வச்சிப்பாங்கள் எடுத்துக்காட்டாக ஒரு கீரையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீரை விதைய வந்து தெளிச்சி விட்டு அதுலேருந்து பயிர் பண்ணுவாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அதை பறித்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்கள் இல்லை அப்படின்னா கடைகள்ல கொடுத்து விற்பனை செய்வாங்கள் நல்லா வளர விட்டு அந்த செடியே முத்த விட்டு என்ன பண்ணுவாங்கள் அதுலேருந்து தட்டி விதைய எடுத்து அதில் உள்ள தூசி எல்லாத்தையும் எடுத்துட்டு தூய்மையான விதையை வந்து சேகரித்து வச்சிருப்பாங்கள் அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதுக்கான நேரம் வரும்போது இயற்கை நிலத்துல மறுபடியும் அதை பயிரிட்டு இயற்கையான உரத்தை வந்து அது மேலே தெளிச்சிவிட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் பயிர் பண்ணுவாங்கள்